ஹலோ வணக்கம் சார் இது முத்து ஹோட்டலுங்களா சார் நான் உங்கள் உணவகத்தில் வந்து நான் ஃபுட் வந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு அது வந்து டெலிவரி ஆயிடுச்சு நீங்கள் டெலிவரி பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா இப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கால சூழ்நிலை வந்து சரியாக இல்லை ஏன்னால் ரொம்ப மழையும் பயங்கர காற்றுமா இருக்குது வானிலை சரி இல்லாமல் இருக்குது அதையும் பொருட்படுத்தாமல் உங்களோடய டெலிவரி பாய் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கரெக்டான டையத்தில் அந்த உணவை வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ நாங்களும் வந்து பசி இல்லாமல் அந்த உணவை வந்து சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது சார் இந்த மாதிரி ஒரு டெலிவரி பாய் வந்து நான் இதுவரையும் டெலிவரி பண்ணி பார்த்தது இல்லை ஏன்னால் இங்கே வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கேயுமே நிற்க முடியாத சூழ்நிலையா இருக்குது இருந்தாலும் நாங்கள் பசியோடு இருப்போமேனு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அவங்கக்கிட்ட நான் என்னோடய மகிழ்ச்சியை தெரிவித்தேன்னு சொல்லிவிடுங்க இந்த மாதிரி ஒன் இந்த மாதிரி வந்து நீங்கள் சார்வீஸ் பண்றதுனால் உங்களோடய ஹோட்டலோடய பேரும் வந்து சிறப்பாக இருக்கும் சார் இந்த சர்வீஸை நீங்கள் எப்பொழுதுமே கடைப்பிடிங்க ஆமாம் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார் ஏன்னால் இவ்வளோ நாங்கள் ஃபுட்டுக்காக நாங்கள் இவ்வளோ வெயிட் பண்ணுவோம்னு தெரிஞ்சு அவங்க வந்து இவ்வளோ சிரமப்பட்டு கொடுத்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சார் ஓகே சார் நான் அவங்களை பாராட்டினேங்கிறத மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிடுங்க ரொம்ப டேங்ஸ் சார்